நான் வந்து அதிகமாக வந்து படம் வரைஞ்சதில்ல ஆனால் நான் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ட்ராயிங் போட்டி நடந்தது அந்த ட்ராயிங் போட்டியில் வந்து நான் ஒரு படம் வரைஞ்சேன் அது வந்து சேக்குவேரோட ஃபோட்டோ நான் அதை வரைஞ்சேன் அதை வரைஞ்ச உடனே நான் வந்து அதில் ப்ரைஸு அடிக்கலை ஒன்றும் அடிக்கலை ஆனால் என் திருப்திக்கு நான் அந்த படத்தை வரைஞ்சேன் வரைஞ்சோனே அதை பார்க்கும் போது எனக்கு நல்லாயிருந்தது இருந்தது போல் தோணுச்சு அதே மாரி எங்கள் சாரும் சொன்னார் நல்லா தான்டா இருக்கு அப்படி சொன்னார் நான் க்ளாஸ் ரூமுக்கு போனேன்னா அந்த ட்ராயிங் எடுத்துட்டு போனேன் போனவொடனே பசங்கள்லாம் எங்கள் க்ளாஸ் பசங்கள்லாம் எல்லா ஏந்திச்சி கை தட்டினாங்க நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி கை தட்டினாங்க அது கொஞ்சம் எனக்கு அப்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த ட்ராயிங் வரைஞ்ச அதுக்கப்புறமும் எனக்கு வந்து ட்ராயிங் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது ஆனால் அதிகமாக நான் அதை ஈடுபடுத்தலை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் தான் அந்த ஷேக்குவேரோட ஃபோட்டோ நான் வரைஞ்சப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த ஃபோட்டோ நல்லா வரைஞ்சிருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் சாரும் சொன்னாங்க அதே மாதிரி பசங்களும் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க படம் ஃபோட்டோ நல்லா இருக்குடா அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை நான் இன்னும் வைச்சிருக்கேன் என் மொபைலில் இன்னுமும் வைச்சிருக்கேன் வைச்சிட்டு அதை எப்போவாச்சும் ஒரு டைம் பார்ப்பேன் பாக்கிறப்ப எனக்கே நல்லா இருக்கும் போல் தோணும்